என்னோடய ஓய்வு நேரத்தில் நான் எப்படி செலவிடுறனா பெரிதாக இப்போதைக்கி வேலை எந்த வேலையும் பார்க்கல முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான் இப்போ அந்த வேலை விட்டுடேன் பெருசாக இப்போ டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனு பார்த்திங்கனா மேக்ஸிமம் ஜாப்பனீஸ் அனிமேட்டட் சீரிஸ் அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூவீஸ் பார்க்குறதுக்கு பிடிக்கும் ஆனால் இப்போ முன்னாடிலாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன் எந்த படம் வந்தாலும் பார்க்குணும் பார்க்குணும்னு தோணும் இப்போ வந்து பெருசாக படம் பார்க்குறதில் இன்ட்ரஸ்டு இல்லை எல்லாம் போயிடுச்சி இன்ட்ரஸ்ட்லாம் போயிடுச்சி படம் பார்க்குறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோஸ் அந்த மாதிரி படங்கள் சில ஃபீல் குட் மூவீஸ்லாம் இருக்குது அப்படினா பார்ப்பேன் அதெல்லாம் பார்ப்பேன் அதலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் ஜாப்பனீஸ் அனிமேட்டட் சீரீஸ் தான் அதி அதிகமாக பொழுதுபோக்குக்கு அதிகமாக செலவிட்டுறது ஜாப்பனீஸ் அனிமெட்டட் சீரீஸ் அது அது பார்க்குறதுக்கு தான் அதுக்கப்புறோம் சோஷியல் மீடியாலனு பார்த்திங்னா இன்ஸ்டாகிராம் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் எதாவது ஸ்க்ரோல் பண்ணி எதாவது பார்த்துட்டே இருப்பேன் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பேன் இதான் எதாவது சைடுஹேசில் பண்ணி எதாவது பண்ணலாம் மனி மேக் பண்ணலாம்னு தோணும் ஆனால் தோண்றதோடய சரி அது எதுவும் பண்ணுறது கிடையாது அப்படி தான் லைஃப் போயிட்டு இருக்குது இப்போ எனக்கு என்டர்டைன்மென்ட் பார்த்திங்கனா நான் சொன்ன மாதிரி சீரிஸ் பார்க்குறது சம்டைம்ஸ் எப்போயாவது கேம்ஸ் விளையாடுவேன் எனக்கு பிடித்தமான கேம்ஸ் ஃபஸ்டு பப்ஜி இருந்துச்சு ஆனால் கூட விளையாட்றதுக்கு யாரும் இல்லை தனியாக விளையாட்ற மாதிரி இருக்கும் அதனால் அதில் பெருசாக இன்ட்ரஸ்ட் அதெலயும் போயிடுச்சு இப்போ நான் வந்து இந்த கேன்டிக்கிரஸ் அதான் விளாண்டுட்டு இருக்கேன் அதான் எனக்கு கொஞ்சம் அந்த லைஃப் லைஃப் லைன் முடிகிற வரைக்கும் விளையாடுவேன் அதில் அதான் இப்போதைக்கு இது மற்றப்படி அதிகமாக பார்க்குறது வந்து அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனு பார்த்திங்னா சிரீஸ் பார்க்குறது தான் அதில் ரொம்ப பிடிச்ச சீரீஸ் பார்த்திங்னா நருட்டோ அதான் எனக்கு ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்டு நான் பார்த்தது இதெலாம் இப்போ தான் இந்த பசங்கள் இப்போல்லாம் பார்த்திங்கனா தான் இந்த அனிமேஷன் அனிமேட்டட் சிரீஸ் வந்து இந்தியாவில் பயங்கரம் பாப்புலர் ஆகிட்டு இருக்குது நான்லாம் பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் இப்போ தமிழ் டப்பை பார்த்துட்டு பெருசாக சாயம் விட்டுட்டு இருக்கானுங்க ஆனால் நான் வந்து தமிழ் டப்லாம் வர்கிறதுக்கு முன்னாடி அது இந்தியாவில் ஃபேமஸாகுறதுக்கு முன்னாடி நான் அதை நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சீரீஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் காலேஜ் டைமில் அவன் இன்டிடியூஸ் பண்ணி வச்சானுங்க ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்டு பார்த்தது நருட்டோ அது எப்போதும் குளோஸ் டூ ஹார்ட் இட்ஸ் ஏ வெரிகுட் அனிமேட்டட் சிரீஸ் அதுக்கப்பறம் பார்த்திங்கன்னா நருட்டோவுக்கு அப்பறம் நிறைய சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நிறையா பிடிச்சிருக்கு நிறையா பிடிக்கும் அது இப்போ கரண்ட் கரண்டாக வந்து லூஃபி ஒன்பீஸ் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிணேன் ஒரு நூற்றி இருபது எபிஷோட் பார்த்துருப்பேன் அவ்வளோ தான் அதுக்கப்பறம் நிறையா சீரீஸ் பார்த்துருக்கேன் நிறையா எனக்கு வந்து இந்த ஆக்ஷன் த்ரில்லர்லாம் பிடிக்கும் காமெடி தான் பிடிக்கும் ஸோ இப்போ நேச்சுரல் ஜனல் இந்த மாதிரிலாம் பிடிக்கும் இந்த மாதிரியான சீரீஸ் தான் அதிகமாக நான் பார்ப்பேன் பயங்கரம் என்டர்டைன்மென்டாக இருக்கும் ரொம்ப ரொம்பவும் நல்லா இருக்கும் ஆனால் நிறைய பேர் எனக்கு அந்த கார்ட்டூன் வேறு அனிமேஷன் வேறு கார்ட்டூன் நான் வந்து பார்க்குறது கிடையாது கார்ட்டூன் கார்ட்டூன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கார்ட்டூனு சின்ன வயதில் பார்ப்பேன் ஆனால் இப்போயிமே இப்போ பார்க்குறது அனிமேஷன் தான் அனிமேஷன் நான் ஆனால் வந்து வெளிலருந்து பார்க்குறவங்க வந்து என்னடா இப்போவும் பொம்மைப் படம் பார்த்துட்டு இருக்கிற அப்படினு தான் சொல்லி பேசுவாங்க ஆனால் அனிமே வேறு கார்ட்டூன் வேறு கார்ட்டூன் ஃபார் கிட்ஸ் அனிமேஷன் பார்த்திங்னா அதிலயும் வந்து ஏஜ் கேட்டகிரிலாம் இருக்குது தேர்டின் பிளஸ் எயிட்டீன் பிளஸ் அந்த மாதிரியான ஏஜ் கேட்டகிரி வரைக்கும் அந்த மாதிரியான அனிமேஷன் வரைக்கும் இருக்குது ஸோ அனிமேஷன் பொருத்தவரைக்கும் அது வந்து ஜஸ்ட்டு ஒரு கார்ட்டூன் மட்டும் சொல்லிவிட முடியாது

அதை பார்த்தினா நல்லா இருக்கும் இட்ஸ் எல்லாம் பண்ணலாம் எல்லாம் நல்லா இருக்கும் ரொம்ப இப்போலாம் அட்வான்ஸ் இப்போலாம் அனிமேஷன்லாம் பார்த்திங்கனா அது ரொம்ப தத்துருவமாக இருக்குது ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்குது என்ன சொல்லுறது ரியல் லைஃபில் பண்ணுற மாதிரியான விஷியங்கள்லாம் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணுறாங்களே அனிமேஷன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனிமி அனிமயா பார்க்குறது அதுவும் ஜாப்பனீஸ் அனிமியா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் பார்த்து பார்த்து அது டப்பில் இங்கிலீஷில் டப்பில் பார்க்குறத விட எனக்கு ஜா ஜாப்பனீஸோடய ஒரிஜினல் டப்பில் பார்க்குறது தான் பிடிக்கும் சப் டைட்டில் கீழே ஓடிகிட்டு இருக்கும் அதை பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கேட்டு கேட்டு இந்த ஜாப்பனீஸ் மேலே ஒரு பயங்கரம் இன்ட்ரஸ்டு வந்திடுச்சி நான் இப்போ ஜாப்பனீஸ் கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் கூட நினைக்கிறேன் நான் ஆல்பபெட்லாம் கூட படிச்சிகிட்டு இருக்கேன் ஸோ மொபைலில் தான் ஆப் மூலமாக ஒரு ஆப் மூலமாக படிச்சிகிட்டு இருக்கேன் ஸோ இதான் என்னோடய என்டர்டைன்மென்டு நான் நேரத்ததை செலவிடுறதுனு பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் மற்றபடி எனக்கு கிரிக்கெட்ஸ் கிரிக்கெட் பிடிக்கும் பசங்கள் இப்போதைக்கி இல்லை முன்னாடி இருந்தானுங்கள் இப்போ யாரும் இல்லை எல்லாம் அவங்க அவங்க வேலை வேலைனு போயிட்டானுங்க ஸோ கிரிக்கெட் பிடிக்கும் பேட்மிட்டன் பிடிக்கும் அதுக்கப்புறோம் சசெஸ் விளையாடுறது எனக்கு பிடிக்கும் எல்லாம் சின்ன சின்ன விளையாட்டுக்கள் தான் ஆனால் மேக்ஸிமம் நான் தனியாக தான் டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ தனியாக என்னலாம் பண்ண முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் இப்போதைக்கி ஊரில் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் தான் இப்போ ஒரு ரெண்டு மாசமாக வேலை இல்லை வேலைய விட்டுட்டு இருக்கேன் ஸோ திஸ் வாட் ஐ ஆம் டூயிங் ஐ ஆம் ஃப்ரீ டைம் வேறு பொழுது போக்குக்குனா வேறு எனக்கு எனக்கு பொழுதுபோக்குனு வேறு எதுவும் பெருசாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி தெரில இவ்வளோ தான் ஃபர்ஸ்டு ஜாப்பனீஸ் சீரீஸ் செகண்டு வந்து அந்த கேன்டிக்கிரஸ் மொபைல் கேம் அதுக்கப்பறம் எப்போயாவது டைம் கிடச்சி வீடு வந்துருச்சு அப்படினா நான் வந்து நான் ஆல்ஃபபெட் வந்து ஜாப்பனீஸ் கற்றுக்கிறத்துக்கு ட்ரை பண்ணுவேன் படிப்பேன் அவ்வளவு தான் மற்றபடி வேற எதுவும் நான் பண்ணுறது இல்லை தேங்க்யூ